சார் ஃப்ரூட்ஸ் ஆட்ரு கொடுக்குணும் சார் ஆட்ரு எடுப்பீங்களா சார் சார் ஆப்பிள் ஒன் கே ஜி சார் ஆரஞ்ச் ஒன் கே ஜி சார் கோவா ஒன் கே ஜி சார் வேறு எதுவும் இல்லை சார் அவ்வளோ தான் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் எவ்வளோ சார் ரேட்டு வருது ஆப்பிள் ஒன் கேஜி ஹண்ட்ரடா எய்ட்டி அப்படியா சார் ஓகே சார் ஓகே சார் இது மூணு மட்டுந்தான் சார் இது ஆட்ரு எடுத்துக்கோங்க சார் ஆமாம் சார் ஆமாம் சார் மூணே மூணு தான் ஓகே சார் பே பேமெண்ட் எப்படி சார் ஜிபேவா இல்லை கேஷ் ஆன் டெலிவரியா சார் ஆன்லைன் பேமெண்ட்டே பண்ணிக்கலாம் சார் ஆ ஓகே சார் சொல்லுங்கள் சார் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ செவன் சிக்ஸ் எஸ் சார் ஓகே சார் ஒன் டூ ஜீரோ ஓகே சார் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ செவன் சிக்ஸ் ஒன் டூ ஜீரோ இல்லை சார் அவ்வளோ தான் சார் இது மூணு மட்டுந்தான் சார் இ விஜய் சார் நைன் ஃபோர் எயிட் நைன் டபுள் எயிட் நைன் ஒன்

காமன் கோவில் ஸ்ட்ரீட் வழுதரெட்டி டோர் நம்பர் ஒன் பை நைன் ஒன் ஒன் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ம் ஓகே சார்

ஓகே சார் தேங்க்யூ சார்